ச நான் சேதுபு சேபுதூரில் இருக்கிறேன் எங்கூர் தலைவர் வந்து அந்தோணி அவர் சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா அரசியல் பண்ணுறாரு தான் அவருகிட்ட எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சுத்தராரு தெருவிளக்கு போட்டார் ரோட்டிலருந்து வீட்டுக்கு வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் தண்ணி வர்ற மாதிரி பைப்பு அமைச்சி கொடுத்தாரு அவர் நல்லா ஆள்கிறாரு எங்கள் பக்கம் டிஎம்கே தான் அதிகமாக இருக்கிறாங்க இதுன்றாங்க அவங்க ஆட்சியின்படி இவர் நடக்கிறதால ஓரளவு எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது அதனால அது எங்கூர் சு குக்கிராமம் தான் ஆனாலும் அதில் இருக்கிறவங்களுக்கு மதிச்சு அவங்களுக்கு எல்லாமே செய்யறது தலைவர் அதனால அவர் நூறாண்டு வாழணும் அவரை பற்றி விரிவாக சொல்லணுன்னா அவர் அவர் வயதுக்கு அவர் தலைவராக வரக்கூடாது வந்துவிட்டு எல்லாமே எங்களுக்கு செய்கிறாரு விவரமானவராகவும் இருக்கிறாரு பொம் பொதுமக்கள் கூட அணிகி அணுகுமுறைலையும் இருப்பார் வீட்டுக்கு வந்து கேட்பாரு என்ன எப்படி இருக்கிங்கம்மான்னு ஆகையினால் அவர் நல்லப்பிள்ளை தான் எங்கள் ஊரில் டிஎம்கே தான் அதிகமாக இருக்குது அவங்க ஆட்சியும் நல்லா தான் இருக்குது வன்முறையெலாம் இருக்காது எங்கள் ஊரில் எப்போயுமே சமாதானமாகவும் இதுவாகவும் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டுருக்குறோம்